இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு மக்கள் கலாச்சாரம்னு பார்த்தீங்கன்னா மொதல் வந்து ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு வந்து வேட்டி சட்டையும் புடவை பட்டு பாவாடை இந்த மாதிரி இதுதான் அதிகம் வந்து பட்டு துணிங்கள்தான் ஒரு பொங்கல் விழா வருதுனாக்கால் பொண்ணுங்களுக்கு வந்து புடவை பட்டு பாவா இது பட் சின்ன பிள்ளைங்களா இருந்தால் பட்டுப் பாவாடை பட்டு சட்டை இந்தமாதிரி பெரியவர்களுக்கு பட்டு புடவைங்க முடிஞ்சவரைக்கும் லே பெரியவங்கள் வந்து புடவைங்க தான் கட்டுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸுங்க வந்து வேட்டி சட்டை பொங்கல் ஒரு திருவிழானாவே பட்டுப் பாவாடை வேட்டி சட்டை இது தான் இப்போ இதே அப்புறம் வந்து தீபாவளினாலும் சின்ன கொழந்தைங்களுக்கு பட்டுப் பாவாடை சட்டை இந்த மாதிரி தான் போடுவாங்க அப்புறம் சாப்பாடு வந்து சாப்பாட்டு இதில் பார்த்தீங்கனாக்கா காரக் கொழம்பு வத்தக் கொழம்பு புளிக் கொழம்பு ரசம் அப்புறம் இது அதிகம் வந்து கொழம்புங்க வந்து எல்லாம் வந்து நல்லா வத்தக் கொழம்புங்க எல்லா இதுலேயுமே வைப்பாங்க வெண்டைக்கா இது கொத்தவரங்காய் சுண்டைக்கா மணத்தக்காளி காயை எல்லாம் காய வச்சு எல்லாமே வந்து அதை வற்றல் பண்ணி அதை வந்து புளி ஊற்றி காரக் கொழம்பு மாதிரியும் வத்த கொழம்பு மாதிரியும் வைப்பாங்க பண்டிகைனாவே ரொம்ப ஃபேமஸாக இதுங்க தமிழ் நாட்டில் வந்து இதுங்கிறது வந்து பொங்கலும் பொங்கல் பொங்கல் ஃபெஸ்ட்டுனா ஃபெஸ்ட்டிவல்னாவே அது தனி அதுங்க கொண்டாடுறது வந்து வேட்டி சட்டை சேலை இதில் தான் கொண்டாடுவாங்க